எங்கள் வீட்டில் தோட்ட கலைக்கு வந்து என்ன தவிரனா எங்கள் மனைவி வந்த பிஎஸ்சி அக்ரி முடிச்சுன்ருக்குறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு தோட்டம் பராமரிக்கிறதுனால் ரொம்ப விருப்பம் அதேபோல் அவங்களுக்கு பூச்செடி வளர்க்குறது ரோஜா பூ மல்லிகைப் பூ இதில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் அதிகம் அதேபோல் காய்கறி வந்துனால் வெண்டைக்கா வைப்பாங்க கத்திரிக்காய் செடி வேறு எந்த இதுனால் கொய்யாக்காய் மரம் வளர்ப்போம் அவர்களுக்கு அதிக ஆர்வம் அதிகப்படியாக பார்த்தா பூச்செடி பூச்செடியில் வந்து ரோ ரோஜா வந்து அதிகம் ரோஜாவும் மல்லிகைப் பூவும் அந்த இதை பராமரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால் நம்மளை விட அவங்க பிஎஸ்சி அக்ரி முடிச்சுன்ருக்குறதுனால அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது